எனக்கு தெரிந்த சில்லறை மொத்த விற்பனை சந்தை அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையும் வார சந்தைன்னு வெள்ளிக்கெழமை வைப்பாங்க அந்த சந்தையும் பற்றின்னு தான் நான் சொல்வேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வந்து நம்ம சில்லறை பொருட்களாக வாங்கும்போது கம்மியாக வாங்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதல் வெலை சொல்லிதான் விற்பாங்க அதே மாதிரி மொத்த விற்பனை சந்தையில் வந்து நான் காய்கறிகளோ இல்லை பருப்புகளோ வாங்கும்போது எனக்கு வந்து அதோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது கடந்த சில வருடங்களாக மளிகை ஜாமானுத்தோட விலை அப்படின்னு பாத்திங்கன்னா என்ன அதுன்னா கொஞ்சம் அது வந்து ரொம்ப வெலை கூடுதலாகிட்டே தான் போகுது அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமாவும் இது எல்லா விலையுமே கூடிதான் இருக்குது காய்கறிகளோட விலைகளும் அதிகமாக தான் இருக்குது மழைக்காலங்களில் ஒரு மாதிரி ரேட்டு வச்சு விற்பாங்க அதே மாதிரி வெயில் காலங்களில் ஒரு மாதிரி ரேட்டு வச்சு விற்கிறாங்க காய்கறிகளோட விலை வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது மழைக்காலத்தில் வந்து இப்போது தக்காளி விலையுமே இரநூறுபா வரைக்கும் விற்றாங்க அதுக்கப்புறமா இப்போ ஆயில் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு லிட்டரு ஆயிலுங்கூட இப்போ வந்து நூறுரூவாயிக்கு மேலே தான் விற்குது நூற்றி பதினாறுவா அந்த மாதிரிதான் விற்கிறாங்க நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ரொம்ப கூடுதலாக விற்கிறாங்க ஒரு அரை லிட்டரோட நல்லெண்ணெய் வெலை வந்து இப்போது நூற்றி அறுபத்தி ஒம்போது ரூபா விற்கிது அதே மாதிரிதான் எல்லா பொருளோட விலையும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆன்லைனில் வாங்கும்போது மாறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நல்ல பொருளாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல பொருளாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கலாம் இதே வந்து மாறி வந்துச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் திருப்பி அனுப்புகிற மாதிரிதான் இருக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி நான் வந்து நினைக்கிறது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம தான் நல்லதாக பார்த்து வாங்கிக்கணும் நம்ம வாங்குகிற பொருளில் ஏதாவது கெட்ட பாகங்கள் வந்து சரியில்லை அப்படி அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே அதை திருப்பி அனுப்பிட்டு ஒரு நல்ல பொருளாக பார்த்து வாங்கிக்கலாம்